நாங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் மலை என்று தா நாகை நாகை மாவட்டத்தில் மலைகளே கிடையாது சமவெளிகள் அதில் கோயில்கள் தான் நாகை மாவட்டங்கும் போது வெறும் புண்ணிய நதிகள் கோயில்கள் கோயில் கோபுரங்கள் தான் நாங்கள் பா மலையாக நினைச்சி பார்க்கறது ஆனால் எங்கள் சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு வெளியில் செல்லும்போது தாம்பரம் விருத்தாச்சலம் இப்படி அந்த பக்கம் போகும்போது தான் அங்கே தான் மலைகளையெல்லாம் நாங்கள் பார்க்கறோம் எங்க நாகபட்டினத்தை பொறுத்தவரைக்கும் மலைகளே கிடையாது இங்கே கோயில் கோபுரங்கள் தான் மலை மாதிரி இருக்குது புண்ணிய நதிகள் இன்னும் கொஞ்சம் தரங்கம்பாடிங்கிற இடத்துல ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் ஆடசி செய்த அந்த கோபுரங்கள் அந்த அவங்க தங்கியிருந்தது எல்லாமே இருக்குது ம இப்போ கடல் அலைகளால் சே கடல் அலைகள் நெருங்கிற அளவுக்கு அந்த இன்னுமும் இருக்கிறது இப்போது அந்த ஆங்கிலேயர் வசித்த இடமெல்லாம் மற்றபடி கோவி இது கிடையாது மலைகள் கிடையாது நாகை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மலைகள் எதுவும் கிடையாது புண்ணிய நதிகள் கோபுரங்கள் கோயில்கள் இதெல்லாம் தான் அங்கே இருக்கிறது நாங்கள் வே சொந்தக்காரங்கள் வீட்டுக்கு போகும்போது தான் வெளியூர் போகும்போது தான் மலைகளை பார்க்குறோம் இங்கே நாகை மாவட்டத்தில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது